ஹலோ பிரபாவதி ஏஜென்ஸிங்களா இப்போ நாங்கள் வந்து முட்டத்தூர்லேருந்தி என் பெயரு சித்ரா என்ன நான் வந்து பதினேழாம் தேதி வந்து செஞ்சிகோட்டை டூர் போகலான்னு இருக்கோம் இப்போ எங்களுக்கு வந்து செவன் சீட்டு கார் வேணும் எனக்கு வந்து செவன் சீட் கார் ஆறு பேர் போகிறோம் அதனால் எனக்கு செவன் சீட்டு கார் தான் வேணும் பதினேழாம் தேதி அதாவது செஞ்சியும் செஞ்சிக்கோட்டையும் ராணி கோட்டையும் போகிறோம் அன்னைக்கு நான் வந்து பதினேழாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு நாங்கள் போகிற மாதிரி இருக்கோம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து காரை அனுப்பி வச்சுடுங்க அந்த கார் வந்து இந்த முட்டத்தூர் முட்டத்தூர் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீடில் நாலாவது வீடு எங்கள் வீடு அந்த வீட்டுக்கே எங்களுக்கு வந்து கார் அனுப்பி வச்சுருங்க தேங்க் யூ